ஹலோ சார் சார் நான் உங்கள் காலேஜில் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட் படிச்சுட்ருக்கேன் சார் செகேண்ட் இயர் ஸ்டூடண்ட் சார் சார் என் ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்ல முடியுமா சார் எங்கே நான் தொ எங்கனே விட்டேன்னு தெர்லை சார் பட்டு செ வீட்டில் போய் செக் பண்ணும்போது காணும் சார் அது என்ன ப்ரொசீஜர் சார் என்ன பண்ணுறது சார் அதுக்கு புது ஐடி கார்டு வேணுமுன்னால் ம் ஓகேங்க சார் ஓகே சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ம் ஓகேங்க ஓகேங்க சார் ஆமாம் சார்

ஆமாம் சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஃபைன் ஏதாவது சார் ஓகேங்க சார் ஃபைன் ஏதாவது கட்டணுமா சார் ஓகேங்க சார் ஓ ஓகேங்க சார் இது ஹச்ஓடி இப்போ கேட்கறாங்க சார் நான் என்ன சார் பதில் சொல்வது ஏதா டூப்ளிகேட் ஐடி கிடைக்குமா இல்லை சார் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஏதா ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார்